இங்கே ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது நம்ம ஊர்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பெரிய இடத்துல பெரிய பயங்கர பெருசாக இருக்குது சயின்ஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதும் இருக்கிறது இங்கே இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுனால் ராக்கெட்க்கு அது ராக்கெட்ல இருக்கிற ஸ் ஒரு கன்டெண்ட் வந்து இங்கே தயாரிக்கிறாங்க அந்த அதில் என்னென்ன அதுக்கு தகுந்த என்னென்ன இன்ஸ் தேவைப்படுது அதுக்குண்டான இது எல்லாமே இங்கே இருக் அது இது பண் பண்ணி அவங்க நீட்டாக ரெடி பண்ணி இஸ்ரோவுக்கு அனுப்புறதுக்காக இங்கே இருக்குது அந்த டெக்னாலஜி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்க்குறாங்க அவங்க சயின்ஸ் டெவலப் சயின்ஸ்ல என்னென்ன இருக்குது டெக் எப்படி டெவலப் பண்ணலாம் டெக்னாலஜி இருக்குது அதில் என்னென்ன டெவலப் பண்ணலான்னு தான் அது இருக்குது எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் நம்ப நல்ல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட் நம்ம அப்டியே ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் என்னென்ன வச்சிருக்காங்க சயின்ஸ்ல இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல என்ன டெவலப் பண்ணலாம் சயின்ஸை ஸ்பேஸ்க்கு த என்ன பண்ணலாம் அப்புறம் என்னென்ன பொருள் உற்பத்தி பண்ணலாம் அதுக்கு எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதாக இருக்குது கேட்டகிரி வைஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ராக்கெட்டுக்கு தேவையான பொருள் முழு ஒரு இது பண்ணணுன்னா அதுக்கு நம்ம இங்கே பண்ணிக்கலாம் நம்ம அது இங்கேருந்து கொஞ்சம் ஒரு உற்பத்தி பண்ணி அந்த ஸ்டீல் ஸ்டீல்க்கு ஸ்டீல் ப்ளாண்ட் இங்கே பக்கத்தில் இருக்குது அந்த இதில் கொஞ்சம் ஸ்டீலெல்லாம் இது பண்ணி கம்பைன் பண்ணி அதில் கொஞ்சம் பொருளெல்லாம் உற்பத்தி இது செஞ்சிக்கலாம் அப்புறம் வேற பொருள் என்னென்ன பொருள் சயின்ஸ் அது பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை